ஆ நாங்கள் வந்து ரேசனு கடையிலிருந்து பேசுகிறேங்க மேடம் ஆ ரேசன் கடையில் டேட் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கால் பண்ணாலும் கால் எடுக்க மாட்டேங்றீங்க கைரேகை வைக்கறதுக்கு வர சொல்லாம்னு கால் பண்ணால் வந்து வரமாட்டேங்றீங்க டேட்டு முடிஞ்

ம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேங்க மேம் நாங்கள் எல்லாேரையும் பார்க்கணும் இல்லைங்களா உங்கள் ஒரே கார்டு இருந்த பரவாயில்ல நாங்கள் எல்லாேர் கா எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லை அது தாங்க சொல்கிறேன் உங்களது ஒரு கார்ட் இருந்தால் பரவாயில்ல நாங்கள் வந்து ஒரு ஐந்நூறு கார்டு வாக்கு மேலே நாங்கள் பார்க்கணும் இல்லை அதனால் ஒரு குடும்பத்தில் வந்து அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் இருக்கிறாங்க ஏழு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாேரையும் பார்க்கணும் இல்லைங்களா கொஞ்சம் நீங்கள் தான் எங்களுக்கு கோப்ரேட் பண்ணணும் நீங்களே இப்படி பேசினால் எப்படி ம் ம் சரி நாங்கள் நாங்கள் என்ன பண்ணுட்டுங்க மேலே எங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும் நாங்கள் என்ன பண்ணுட்டுங்க சொ எங்கள் மேலே வந்து நீங்கள் கஷ்ட படுர படாதே ம் சரிங்க இப்போ எட்டாம் தேதியோடு டைமு முடியுது கொஞ்சம் அதுக்குள்ளே வந்துட்டு போய்விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் க்ளோஸ் பண்ணிடுவோங்க ம் ம் கண்டிப்பாக அப்படித்தான் பண்ணிவிட்றோம் வாங்க கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணுங்க ஏன்னால் நாங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செய்யணும் அதனால் வந்து எங்களால் எங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுத்துட்றாங்க எங்களால் முடியலை சரி அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்காக வந்து முடித்து கொடுத்துடுங்க ஏன்னால் அது பெண்டிங்கில் நிற்கறத்துனால எங்களுக்கே கொஞ்சம் நிறைய இது பண்ணுறாங்க பிரச்சினை மேலே பிரச்சினை பண்ணுறாங்க அதனால் கொஞ்சம் முடித்து கொடுத்துருங்க மேடம் சரிங்க நீங்கள் எ எட்டாம் தேதிக்குள்ளே வாங்க நான் இல்லை எட்டாம் தேதியோடு லாஸ்ட் டேட்டு எட்டாம் தேதிக்குள்ளே வாங்க கண்டிப்பாக நான் முடித்து கொடுத்துர்றேங்க ம் ம் ஓகே